இப்போது வந்துங்க விளையாட்டு துறையில் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு அதிகப்படியுமான வந்து ஊக்கம் குடுக்கணுங்க ஒவ்வொரு ஊராட்சியிலேயுமே வந்து இருக்கிற விளையாட்டு இதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சிக்கு உண்டான உபகரணங்கள் வாங்கி குடுக்கணுங்க அவங்க அந்த உபகரணங்கள் வாங்கிக் கொடுத்து அந்தப் பயிற்சி எடுப்பாங்க நல்ல முறையில் வந்து விளையாடுறதுக்கு தயார் ஆவாங்க தமிழ்நாடு அளவுக்கு அவங்க வந்து தமிழ்நாடு இதில் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் இருந்து ஒரு விளையாட்டு வீரர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்காக விளையாடுவான் அப்படிங்கறது வந்து வருங்க ரெண்டாவது வந்துங்க அவங்க வந்து நாளைக்கு வந்து இந்தியா அளவுலேயுங்கூட போய் நம்ம இந்தியாவுக்குப் பெருமை சேர்க்கலாம் தமிழ்நாட்டோடய விளையாட்டு வீரன் வந்து இந்தியா அளவில் போய் ஒரு மெடல் வாங்குற அளவுக்கு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க முடியும் அதே நேரத்தில் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்புக் குடுக்கணுங்க விளையாட்டு பயிற்சி மையம் ஒன்று உண்டு பண்ணிக் குடுக்கணும் உபகரணங்கள் குடுக்கணும் அதிகமான ஒரு நிதி கிராமப்புறங்களுக்கு ஒதுக்கினாதான் இந்த விளையாட்டு பயிற்சி இதலாம் வந்து நல்லா நடக்குங்க